மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேரு பகத் சிங் பாலகங்காதர திலகர் லாலா லஜ்பத் ராய் பிபின் சந்திர பால் சரோஜினி நாயுடு சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஜகுரு ஜான்சி ராணி சந்திரசேகர் வாசர் சுக்தேவ் வீரவநாராயண சிங் மதன் லால் திக்ரா வ உ சிதம்பரனார் சுப்பிரமணிய பாரதியார் ராசா கோபாலாச்சாரி அன்னி பெசன்ட் டாடா மங்கேஷ்கர்